ஏஐ பற்றி எனக்கு தெரியும் அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம செய்கிற வேலையை அது ஒரு மிஷினா செய்யும் அதாவது ஒரு ப்ரோக்ராமா நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் அந்த செ ப்ரோக்ராமா தான் அது வேலை செய்யும் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணுறத தான் அது செய்யுது அது மட்டும் இல்லாமல் அது மனுஷனோட வேலையை ப மனுஷனோட வேலை சு பளுவையும் அது குறைக்குதுன்னே சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு மணிநேரம் செய்கிற வேலையை அது இரண்டு நிமிஷத்தில் பண்ணலாம் நம்ம இப்போ ஒரு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் நம்ம வந்து மனுஷனா மனுஷன் வந்து என்னா பண்ணுவான்னா டயட் ஆகிடுவோம் ஆனால் அது அப்படி ஒரு டயட்டாவே இருக்காது எப்பவுமே அது ஒரு ஆக்டிவாவே தான் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு அப்பறம் பார்த்தீங்கன்னா அது வேலை சு அதான் பார்த்தீங்கன்னா அது வேலை சுமையை குறைக்குதுன்னே சொல்கிறோம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சமயம் இப்போவே இப்போ ஒ ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்சாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அதோட ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்கள் அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிடுச்சின்னே சொல்லலாம் அதனால் இப்போ மக்களோட வேலை வாய்ப்பு குறை குறையிறதனால வேலை இல்லாமல் வேற வேலையை தேட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம்